நான் வந்து சமைக்கிற வேலையில் நல்லா ஆர்வம் காட்டுவேன் சிஸ்டர்ஸ்ஸுங்களுக்கு ஃபாதர்க்கு மோஸ்ட்லி பிடிக்கும் நான் சமைச்சிட்டு வந்தேனாக்கா காலையில் எங்கள் வீட்டில் எழுந்திரிச்சி மூணு மணிக்கு ஏழுந்ச்சி டிஃபன் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போயிட்டேனாக்கா ஒரு நாள் ஃபுல்லா அங்கே இருக்கணுன்றத்துக்காக நைட்டில் எதுவும் அவ்வளோ செய்ய மாட்டேன் காலையிலேயும் டிஃபனு மதியம் சாப்பாடு மட்டும் நான் செய்வேன் அத செஞ்சிட்டு உடனே வா நானு எட்டு மணிக்கு எட்றைக்கு எட்டு மணிக்குள்ள நான் அந்த சமையல் வேலைக்கு இன்னொரு சிஸ்டர் ஹவுஸ்க்கு போகணும் இங்கேருந்து அதே இடத்துக்கு தான் ஒரு மூணு கிலோ மீட்ரு அங்கே போய் சமைச்சிட்டு வரத்துக்குள்ளாற இங்கே வீட்டில் எதாச்சும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களும் கொஞ்சம் கொடுத்தனுப்புவாங்க ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு இருக்குது வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது படிக்கிது அப்படின்னா அவங்க எதோ ஒருத்தருக்கு மட்டுந்தான் கொடுப்பாங்க மூணு பேருக்கு கொடுக்க மாட்டாங்க என்னோட சேர்ந்து நாலு பேரு நிறைய கொடுத்தனுப்ப மாட்டாங்க ஒருத்தருக்கு மட்டுந்தான் கொடுப்பாங்க அதெலாம் நானும் அட்ஜஸ் பண்ணிக்கின்னு வீட்டில் வந்து செய்கிறத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி மணி ஒம்பதர மணி பத்து மணி அப்படி ஆகிடுச்சி வந்து துணி துவைக்கணும் மற்ற வேலைங்களை செய்யணும் அப்படினாக்கா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாக்கா எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருங்கோ சமைக்கிறத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி துணி துவைக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாருங்க நானும் ஷேர் பண்ணி செஞ்சிக்குவேன் நான் வேலைக்கு போயிட்டு வரதுனால நான் செஞ்சிக்குவேன் அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்கோ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி டிஃபன் செஞ்சாக்கா நல்லாருக்குது சப்பாத்தி செஞ்சா நல்லாருக்குது அப்டினு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க விட அடுங் அடுத்தவங்க வந்து நல்லா விரும்பி சாப்புடணும் அப்படின்றத்துக்காக என்ன அடிக்கடி கூப்புடுவாங்க நானும் அதை கஷ்டத்த படுத்திக்க மாட்டேன் கஷ்டம் எடுத்துக்கமாட்டேன் அவங்க நல்லாருக்கணும் அவங்க நல்லா சாப்புடணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட நான் அடிக்கடி போய் சமைச்சிட்டு வருவேன் யார் கூப்பிட்டாலும் நான் செய்வேன் அவ்வளோதான்